தமிழ்நாட்டில் வந்து அவங்க ஃபேமஸானது கோவில் அது இருந்தாலும் மக்கள் வந்து ந எல்லா இனமான எந்த ஜாதி இல்லாமல் வேற்றுமை இல்லாமல் கண்டிப்பாக வந்து சர்ச்சுக்கு வந்துடுறாங்க வந்தாலும் ஃபா அதேமாதிரி ஃபாரின்சில் இருந்து வராங்க வந்தால் கூட நம்மளுக்கு அவங்களுக்குத் தமிழ் தெரியாது இருந்தாலும் இவங்களுக்கு யாருனால் ஒரு ரிலேட்டிவ் இருக்கும் இல்லை ஒரு ஃபாதரோ இருப்பாங்க ஒரு சிஸ்டருங்க இருப்பாங்க அவங்க மூலிமா அவங்களுக்கு இங்கிலீஷில் சொல்கிறாங்க இதை மாதிரி இப்படி இருக்குது இந்தமாதிரி இந்த ஒரு புதுமை நடந்துருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம தமிழ் எல்லோருக்குமே தெரியும் என்ன இது நடந்தது என்ன செஞ்சிடுன்ட்டு அங்கே எழுதியிருப்பாங்க போர்டில் அந்த ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது அதேப்போல் நம்ம கிராமத்தில் இப்போது போ சுத் சுற்றி சுற்றிப்பார்க்கறதுக்காக போகிறேன்னா டூருக்குப் போகிறோன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் செஞ்சி கோவிலுக்குப் போ இந்த செஞ்சி கோட்டைக்குப் போவோம் அப்படி இல்லையா வேலூர் கோட்டை இருக்குது அந்த இடத்துக்கு தான் நம்ம போவோம் பெரும்பாலும் நம்ம சுற்றி பார்க்கணும் அதுக்கப்புறம் வேறே எதையும் நம்ம போகிறா மாதிரி எங்கேயும் இல்லை அப்படி போனால் நம்ம சென்னைக்குப் போவோம் எங்கே கடல்கரை எம்ஜிஆர் சமாதிக்கு ஜெயலலிதா சமாதியை பார்க்கறதுக்குப் போவோம் அங்கே போனால் கடல் அலையை பார்த்துட்டு அதோடு வந்துடுவோம் நம்ம வேறே எதையும் நம்ம போகப்போறது கிடையாது